ஓகே ஆ சரிங்க ஓ ஓகே ஓ ஓ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நீங்கள் ஒன் ஹவரு தான் ட்ராவல்ம்மா நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும் அந்த டைமுக்கு நான் வரேன் எந்தமாதிரியான வண்டி வேணும் உங்களுக்கு ஏசியா நான்ஏசி வேறு ஏதாவது எது எதாவது ஓ ஓகே சரிங்கம்மா பத்து பேர் தானே வரீங்க அதுக்குமேலே இல்லயில்ல சின்ன வண்டியே புக் பண்ணிக்கங்க சரி சரிங்கம்மா ஈவினிங் நாலு மணிக்கு தான்ம்மா திறப்பாங்க அதுக்குள்ளே நம்ம கோயிலுக்கு போய்விடணும் என்ன என்னம்மா ஆ சரி சரிங்கம்மா சரி ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குது ஆ ஆ சரிங்கம்மா ஆ ம் சரி மி டைமிங் நீங்கள் காலையிலே கிளம்புறீங்க அப்படின்னா ஒன் ஹவர் ட்ராவல் தான்ம்மா என்ன ஒரு பத்து மணிக்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு போய்விட்லாம் ஒம்பது மணியிலேருந்து ஒம்பது மணிக்கு அந்தமாதிரி கிளம்புனீங்கன்னா நாங்கள் ட்ராவல்ஸ் வந்துடுவோம் அங்கே ஒம்பது மணிக்கு ஒம்பது டு பத்து மணி வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் இருக்கும் நம்ம ரீச் அவுட் ஆகிட்லாம் கோயிலில் அதுக்கப்புறம் நம்ம கோயில் பார்த்துட்டு ரிட்டர்ன் அப் அண்ட் டவுனுக்கும் சேர்த்து தான் கொஞ்சம் காசு செலவு அதிகமாகும்மா ஏசி இல்லைங்களா நீங்கள் ஏசி கேட்குறீங்க ஏசி வண்டிங்றதால ஒரு செவன் தௌசண்ட் ஆகும்மா ஆ பேட்டெல்லாம் கொடுக்க வேணாம் நீங்கள் செவன் தௌசண்ட் பே பண்ணால் போதும் வண்டிக்கும்மா வண்டிக்கு கொடுத்தாவே போதும் அதுலேயே எல்லாமே அடங்கிவிடும் என்னம்மா இல்லை இல்லை அதெல்லாமுமே நாங்களே எடுத்துக்கிறோம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சின இல்லை நீங்கள் செவன் தௌசண்ட் பே பண்ணீங்கன்னால் அது எல்லாமே இன்க்ளூடு தான் ஆ அதெல்லாம் நல்ல ஆளுகள் தான் இருக்காங்கம்மா எங்கள் கிட்டே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சேஃப்பாகவும் உங்கள் ட்ராவல் இருக்கும் ஹாப்பி ட்ராவல் தேங்க் யூ